ஒரு கால்நடை வளர்க்கறனு அப்படின்னாவே ஒரு நல்ல ரகமான ஒரு மாடு நல்ல நாட்டு மாடு அதுலேயும் வந்து கிராசு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு மாடே வந்து ரொம்ப குறஞ்சி போச்சு எல்லாமே வந்து ஹைஜீனிக் ஏ போய்டுச்சு யாருமே வந்து நாட்டு மாடு வளர்க்கறத வந்து ரொம்ப குறச்சிட்டாங்க இன்னைக்கு சிந்து மாடு அந்த மாதிரி இது தான் வந்து ரகங்கள் இருக்குது அதுக்கே இப்போ நாட்டு மாடுலாம் பார்த்தோம்னாக்கா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறனால அதுக்கு பெருசாக வந்து நோய் தாக்குதலும் வந்து கம்மியாகத்தான் இருக்கும் இன்னைக்கு அந்த மாதிரி மாடுலாம் வந்து குறஞ்சதுனால இன்றைக்கு சிந்து மாடு வெள்ளாடே பார்த்தோம்னாக்கா அன்னைக்கு இருந்த நாட்டு வெள்ளாடுலாம் வந்து இன்னைக்கு கிடைக்கிறதில்ல அதிகம் இன்னைக்கு அது காது நீளமான ஆடுங்கிறாங்க மலை ஆடுங்கிறாங்க அந்த மாதிரி ரகந்தான் இன்னைக்கு நிறைய வந்துகிட்ருக்குது இதை பற்றி ஆலோசனை பண்ணணும் அப்படின்னா இங்கே கால்நடை டாக்டர்கிட்ட கேட்போம் அப்பப்போ இந்த மாதிரி இருக்குது எதாவது நோய் வந்துடுச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்போம் மற்றபடிக்கி மாடு வாங்குறது அந்த மாதிரி இது அப்புடின்னாக்கா பெரியவங்ககிட்ட பார்த்து இந்த மாதிரி ரக மாடு வாங்கலாமா இந்த ரகமான வெள்ளாடு வாங்கலாமா அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணோம்னாக்கா அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து மாடு கருப்பாக இருந்ததுன்னாக்கா அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆலோசனையெலாம் சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கால்நடைகளை வாங்கிக்குவோம்